சார் சொல்லுங்கள் சார் பண்ணிட்டிருக்கேன் சார் நல்லா தான் வேலை பண்ணிட்டிருக்கேன் சார் சார் இது பிரச்சனைலாம் எதுவும் இல்லைங்க சார் இந்த மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலைங்க சார் சரியா அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும் சார் எனக்கு எதுவும் சேதாரம் இல்லாமல் எனக்கு பாதுகாப்பாக இருக்கும் சார் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு மட்டும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க சார் ஓகே ஓகே சார் ஓகே ஓகே சார் ஓகே அப்படிங்களா ஓகே சார்

ஓகே இல்லை சார் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது தான் சார் டவுட்டாக இருந்தது ஏன்னா புது மிஷினு வேறு சார் அதுதான் சார் கொஞ்சம் நம்ம ச சேஃப்டியாக இருக்கும் சேஃப்டியாக இருக்குமா மிஷினு என்னன்னு தெரில சார் அதுதான் சார் உங்கள்கிட்ட ஒருவாட்டி கேட்டுக்கிட்டு அது எப்படி என்னன்னு கற்றுக்கிட்டு வேலைப் பார்க்கலாம் ச இல்லை சார் ஏதாது ப்ராப்ளம் ஆயிடும்ல சரி சப்போஸ் இது ஷாக் அடிக்குமா என்னன்னு கூட தெரியல கரண்ட்டில் இருக்கறனால எதுவும் ப்ராப்ளம் எதுவும் வருமா அப்படின்னு தெரில உ அதுதான் உங்கள்கிட்ட தெரிஞ்சு தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுட்டு இது பண்ணலாம் ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் இருந்தேன் ஓகே ஓகே ஓகே சார் ஓக் ஓ அப்படிங்களா சார் ஓகே ஓகே சார் ஓகே சார் சார் இப்போ அடியில் அந்த ஸ்விட்ச்சு ஒன்றுக்கில்ல சார் அது ஏன் சார் அது மாதிரி இருக்குது

ஆ

ஒகே சார் இப்போ எப்படி சார் அந்த ஈஸியாக இருக்குமா சார் சரிங்க சார் நம்ம அது மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிடலாம் சார் எதுவும் பிரச்சனை இல்லை ஓகே சார் ஓகே சார் பண்ணிடலாம் சார் ஆ